யோகா உடற்பயிற்சி மட்டும் இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் போய்விட்டு உடற்பயிற்சி செய்கிறோன்னா நமக்கு வெறும் உடல் மெலிந்தோ இல்லைன்னா நம்ம உடம்பை அழகாக கச்சிதமாக காட்ட தான் உதவும் அதுவே நம்ம யோகா பயிற்சி பண்ணும் போது நம்மளோடய உடல் மட்டும் இல்லை மனதும் சேர்ந்து நன்மை அடையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரை நம்ம உடலை வலுவாக்குது மனது பொறுத்த வரைக்கும் நமக்கு மன அமைதி தருது அது மட்டும் இல்லாமல் ஞாபகச் சக்தியை அரிக அதிகரிக்கிறது நம்மளோடய மனநிலையை சீராக்குது மூச்சுப் பயிற்சி பண்ணால் நமக்கு அவ்வளோ நன்மை இருக்குது முக்கியமாக பிராணாயாமம் மாதிரி மூச்சு கட்டுப்படுத்தினா உடலில் ஆக்ஸிஜனை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நோய்கள் திசுகள் எலும்பு வலி எல்லாமே தடுக்கும் உடற்பயிற்சியை எல்லாேரும் பண்ண முடியாது ஒரு பதினெட்டு வயசிலேருந்து நாற்பது இல்லை ஐம்பது வரை பண்ணலாம் ஆனால் யோகா பொறுத்த வரை எல்லா வயதுக்காரங்களும் பண்ணலாம்